நான் வந்து அஞ்சு ஏக்கராக நிலம் வச்சுருக்கங்க அந்த நிலத்துல வந்து அந்த அதாவது அந்த காலத்தில் வந்து முதியோர்கள் சொல்லி இருக்காங்க இந்த தை பட்டம் வைகாசி பட்டம் புரட்டாசி பட்டோன்ட்டு அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்ட்டாக அதாவது வைகாசியில வந்து நெல் நாற்று விட்ருவோங்க அந்த நாற்று விட்டாதான் நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி வைகாசிலயே நிலக்கடலையும் போடுவோம் இந்த இந்த பட்டத்தில் போட்டோம்மனா நல்ல மகசூல் கிடக்கும் அந்த மகசூல் எடுத்து நாங்கள் எங்கள் வெளி சந்தைக்கு எல்லாம் கொண்டு போகறது இல்லைங்க எங்கள் தேவைக்கு வச்சுகின்னு மீதி வந்து பக்கங்க இரு இருக்கிற விவசாயங்களே விலைக்கு கேட்பாங்க அவங்களுக்கு கேட்கும் போது அவங்களுக்கு வந்து மீதி எல்லாம் நாங்கள் விலைக்கு கொடுத்துடுவோம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்டு வரோம்